ஆ அண்ணா இன்னும் எவ்வளோ நேரம்ணா ஆகும் போகிறதுக்கு இருபது நிமிஷங்களா அண்ணா இன்னொரு பத்து நிமிஷோத்துல அங்கே ரீச் ஆகுற மாதிரி பார்க்கணுன்னா வேற எதாவது வழி இருக்குதுங்களா அப்படிங்களா சரிண்ணா ஓகே அப்போ கரெக்டாக சொல்லுங்கண்ணா எந்த எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கண்ணா அப்படியா சரிண்ணா அண்ணா பாலம்லாம் வேலை செஞ்சிகிட்டே இருக்காங்கள் இப்போது பால வேலை இருக்கதனால இப்போ இந்த வழியில் போகிறது ஓகே தானா இல்லையினால் எந்த வழியில் போனாலும் நீங்கள் வந்து இப்போது எங்கிட்டோ சுற்றி போகிற மாதிரி தானே இது எப்படின்னாலுமே ஏன்னா நேராக போகிறதுக்கும் சுற்றி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதில்ல ஏன்னா சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டைம் சொல்லிட்டிங்கனால் நான் போகிற இடத்துக்கு டைம் சொல்லிடுவேன் சரிண்ணா சரி இந் இந்த வழி சுற்ற வேணாம் வேற வழி எதாது வேற எதாவது இதுக்கு மேலே ஏதாவது ஷார்ட் கட் இருக்குதுங்களா போகிறதுக்கு அப்படியா சரிண்ணா ஓகே ஓகே ஆ அது சுற்றினாலும் கோ பரவாயில்லண்ணா ஏன் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு என்னன்னா எப்படியாவது நீங்கள் வந்து எனக்கு கொஞ்ச சீக்கிரம் கொண்டு போய் விட்ருங்கண்ணா ஆமாம் இந்த ரூட் எடுத்தாலும் பரவாயில்ல ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா ஆமாண்ணா கொஞ்சம் எமர்ஜென்சிண்ணா கொஞ்ச சீக்கிரம் போகணும் அதனாலதாண்ணா சொல்கிறேன்